ஹலோ ஆ ஆமாம் மேம் நீங்கள் ம் சொல்லுங்கள் மேம் ம் ஓகே மேம் எங்கே மேம் போவணும் ஓகே மேம் ம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எதுலருந்து வரீங்க ஓகே மேம் குட்டிஸ் வராங்களா ஓகே மேம் குட்டிஸுக்கு வந்துவிட்டு அமௌண்ட் இல்லை மேம் உங்களுக்கு அமௌண்டு மேக்ஸிமம் ஆறு பேர் வந்திங்கன்னா அதுக்கேத்தாப்பில பெரிய காராக ரெடி பண்ணிரலாம் மேம் சின்ன காராக எடுத்தோம்ன்னா போக வர பத்தாயிரூவா வரும் மேம் பெரிய காராக எடுத்தோம்ன்னா போக வர பெரிய காராக எடுத்தால் இங்கேருந்து போக பத்து வர பத்து மேம் அதான் மேம் அத்தனை பேர் போவணும்னா அப்போ சின்ன கார் உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் மேம் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறீங்கனா அப்படினா சின்ன காரே எடுத்துக்கலாம் மேம் இல்லை எங்களுக்கு பெரிய கார் வேணும்ன்னா பெரிய காராக எடுத்துக்கலாம் மேம் காரைக்குடியிலதான் மேம் இருக்கு இல்லை மேம் அது நாங்கள் போட்டுக்குறோம் மேம் கீழே அரேஞ்ச் பண்ணிரலாம் மேம் ஆனால் வந்து அமௌண்டு நீங்கள் கொடுக்கற மாதிரி அதுக்குத் தனியாக கொண்டு வர மாதிரி இருக்கும் மேம் ஃபுட்டு வேணும்ன்னாலும் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் மேம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் பக்கத்துல வேணும்ன்னா போய் சாப்பிடுக்கலாம் மேம் ஹோட்டல் இருக்கு மேம் அங்கே போய் அங்கே போயிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து ஜீப் வச்சு ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க மேம் இல்லை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் மேம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம் மேம் ஓகே மேம் மொத்தமாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ளே வரும் மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம் நீங்கள் போய் கால் பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் இல்லை எதாக இருந்தாலும் ஓகே மேம் ஆ ஓகே மேம்